ஹலோ மேம் குட் மார்னிங் நான் துர்கா பேசுகிறேன் உங்கள் காலேஜில் தான் படிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் மேம் என்னோட ஐடி கார்ட் மிஸ் ஆயிடுச்சி மேம் ஐடி கார்ட் வாங்கணும் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேனா நான் ஸ்போர்ட்ஸ்க்கு போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துவிட்டேன் அதனால மிஸ் பண்ணிவிட்டேன் மேம் நான் ஹெச்ஓடிக்கிட்ட போய் கம் ஆமாம் மேம் ஸ்போர்ட்ஸில் போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மேம் அங்கே வந்து யார் ஃப்ரெண்ட்ஸில் தான் யாரோ எடுத்துவிட்டாங்க அவங்கள்ட்ட கேட்டால் எதுவும் சொல்லமாட்டிக்குறாங்க யாரோ எடுத்துவிட்டாங்க சாரி மேம் என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு

ஓகே மேம் கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணுமா மேம் டூ ஹண்ட்ரட் ஓகே மேம் ஐடி கார்ட் வர எவ்வளோ நாள் ஆகும் எக்ஸாம் வேறு வந்துருச்சு ஐடி கார்ட் இருந்தால் தான் வந்து எக்ஸாம் எழுத முடியும் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ வெரி மச் மேம்